ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் ஆமாம் சார் இப்போது திருச்சியில் வேணுங்க சார் திருச்சி திருச்சி சார் ம் தெரியும் சார் தெரியும் தெரியும் சார் சரிங்க சார் வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு சார் இருக்குது இத்தனோண்டு மட்டுமா சார் சரிங்க சார் அப்போ அங்க ஸ்கொயர் ஃபீட்டெலாம் எவ்ளோ சார் ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக எதுவும் பார்க்குலாமா சார் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்குள்ள பார்க்குலாமா சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் ரெண்டாயர ரூபா இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கி இருந்தால் போதும் சார் ம்